அ ஹலோ மேம் மேம் கவுன்சிலரா ஆ மேம் இந்தமாதிரி ட்ரைனேஜ் ப்ராப்ளமாக இருக்குது எங்கள் ஏரியாவில் எழுபத்தி நாலு மேம் இல்லையே மேம் ஒழுங்காக பண்ணலை போலையே மேம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது மேம் இதோடு நாங்கள் ரொம்ப நாளாக இதை ஃபேஸ் பண்ணுறோம் ஸோ டக்குனு கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் டக்குனு வர சொல்லுங்கள் மேம் ஓகே தேங்க்யூ